எனக்கு ரொம்ப பிடித்த இடன்னு பார்த்தீங்கன்னா வீடுதான் என் வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன் பிடிக்குன்னா எங்கள் வீட்டை சுற்றி தோட்டம்தான் இருக்கும் எனக்கு தோட்டம் இருக்க இடம் செடிகளெலாம் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் எங்கள் வீட்டுக்குள்ளேயும் நான் சில செடிகள் வளர்ப்பேன் வீட்டுக்கு வெளியிலேயும் சில செடிகள் வளர்ப்பேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதாவது ஒரு ஒரு நான் நாளை வந்து ரொம்ப நினைவூட்டுற நாளாக இருக்குது அப்படின்னா அன்ன அந்த அன்றைக்கி நான் ஒரு செடியை வெச்சுருவேன் வாங்கி என் குழந்த பிறந்த அன்றைக்கி நான் அவன் ஞாபகமாக நான் ஒரு தென்னைமரத்தை வெச்சுருக்கேன் இப்போ என் குழந்தைக்கு அஞ்சு வயது அந்த தென்னைமரமும் அழகாக அவளை மாதிரியே வளந்துட்டே இருக்குது எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எந் எந்த விஷயம் நமக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமா இருக்கோ அந்த விஷயம் நடந்தாலும் சரி நான் வந்து என் தோட்டத்தில் ஒரு செடி வெச்சுருவேன் அதுதான் என்னுடைய பழக்கம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாேர் எல்லாேருமே அதை வந்து ரொம்ப பாராட்டுவாங்க எங்கள் வீட்டில் நான் சின்ன சின்ன பொருளையும் எதையுமே நான் வீண் பண்ணமாட்டேன் பால் கவர் இருக்குதுன்னா அந்த பால் கவரில் மண் போட்டு அதில் ஒரு சின்ன சின்ன செடிகளை வந்து வளர்த்துவேன் உதாரணத்துக்கு அந்த பால் கவரில் இப்போ நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறது கொத்தமல்லி கொத்தமல்லி செடிதான் அது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சமையலறையில் ஒரு ஓரத்தில் ஜன்னலுக்கு பக்கத்தில் வெயில் படுற மாதிரி அந்த பால் கவரை வைச்சு அதில் வந்து சில செடிகளெலாம் வச்சுருக்கேன் அப்புறம் உடைந்த டப்பா நம்ம வீட்டில் நம்ம நிறையா பிளாஸ்டிக் டப்பாயெலாம் யூஸ் பண்ணுவோம் அந்த டப்பாவெலாம் உடஞ்சிடிச்சின்னா கவலையே இல்லை நான் என்ன செய்வேன் அதில் மண்ணை போட்டு அதில் ரெண்டு செடியை வச்சுருவேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் இருக்கும் அந்த கொடியில் ஏறும் இல்லைங்களா அந்த மாதிரி மணி பிளான்ட்ஸெலாம் நான் நிறையா வச்சுருக்கேன் அந்த மணி பிளான்ட்டு இப்படி செங்குத்தாக ஏறி அது ஒரு கயிறு போட்டு கட்டி அந்த வீடு முழுதும் அதை பரவுகிற மாதிரி செய்வேன் அப்போ அங்கங்கே எங்கெங்கல்லாம் வந்து உடைந்த டப்பா இருக்கோ அதை நான் வச்சுப்பேன் அதே மாதிரி மண்சட்டி மண்பானையெல்லாம் நாங்கள் வாங்குவோம் பொங்கலுக்கு வாங்குவோம் அப்புறம் எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றப்ப சில டைம் வந்து புது பானைகள் எடுத்து சாமிக்கு படையல் வைக்கிறதுக்காக அதில் செஞ்சு வைப்போம் அந்த மாதிரி பானை எல்லாம் நிறையா இருக்கும் நம்ம வீட்டு வீட்டு யூ யூஸ்க்கு இருக்கிறத தவிர மத்த பானைகளையும் அங்கங்கே நான் வந்து செடியாக வளர்ப்பேன் செடியை வளர்க்கறதுங்கறது என்னோடக்கு பிடித்தமான ஒரு விஷயம் மனதுக்கு ரொம்ப நிம்மதியை கொடுக்க தரக்கூடிய விஷயம் செடிகளை பார்த்தாலும் சரி நமக்கு மன நிம்மதியை தரும் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு யாருக்காவது நான் பரிசு கொடுக்கணுன்னு நினைச்சா கூட நான் எனக்கு பிடித்தமான செடிகளும் அவங்களுக்கு பிடித்தமான செ செடிகளையும் நான் கொடுத்து பழக்கம் அந்த மாதிரி எனக்கு பூ பூக்கிற செடிகளெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது வாசனையாக இருந்தாலும் சரி வாசனை இல்லாமல் அழகுக்காக இருக்க பூக்கள் இருந்தாலும் சரி நான் எங்கே அந்த மாதிரி வித்தியாசமான செடியை பார்த்தாலும் உடனே வாங்கிவிடுவேன் என் தோட்டத்தில் எப்போவுமே செடிகள் அழகாக பூத்து இருக்கிறததான் நான் பார்ப்பேன் நான் காலையில் எழுந்தவுடனே என் என் தோட்டத்துக்கு போய் என் பூக்களெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன் சில டைம் எனக்கே ஒரு ஆச்சிர்யம் படுற மாதிரி எப்போவுமே பூக்காத ஒரு செடி அன்றைக்கி பூத்திருக்கும் அன்றைக்கி அதை பார்த்ததுக்கு அப்புறம் என் நாளே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செடிகள் மேலே எனக்கே இனம் புரியாத ஒரு அன்பு இருக்குது அந்த செடிகள் பூக்கிறப்ப எனக்குமே அந்த நாள் இனிமையாக இருக்கும் அதே மாதிரி தண்ணி அதுக்கு பற்றாம இருக்கும் சில செடிகள் வைச்சா அதுக்கு நிறையா தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் நான் ஆனால் என்ன பண்ணுவேன்னால் இந்த கண்ட்டெயினர்லெலாம் அதாவது சில நம்ம வீணாகிற பாத்திரங்கள் இதுலெலாம் வச்சு நம்ம செடிகள் வளர்த்தோம்னா நமக்கு தண்ணி ஊற்றுறதும் கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் தண்ணி செலவும் ரொம்ப கம்மியாக இருக்கனால் பாத்திரத்துல பாத்திரங்கள் நம்ம யூஸ் பண்ண நம்ம வே நம்ம வந்து வேஸ்ட்டாக நினைக்கிற எல்லா பொருளையும் நம்ம ரீசைக்கிள் பண்ணி அதிலேருந்து நம்ம செடிகளெல்லாம் வளர்க்கலாம் நம்ம செடிகள் வளர்க்கறனால நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது அந்த ஆக்சிஜனில் நம்ம நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் இந்த செடி வளர்க்குறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நம்ம நாட்டில் எல்லா எல்லா இடத்துலையுமே ரொம்ப பசுமையாக பார்க்கலாம் நம்ம நாட்டை பசுமையாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரங்கள்ல கிடைக்கிற பொருள்களெல்லாம் யூஸ் பண்ணி செடி வளர்க்கறது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்